நான் போகணும்னு நினைக்கிற இடம் எங்கேன்னா தாஜ்மஹால் பார்க்கணும்னு ஆசை அங்கே போகணும்னு ஆசை அப்புறோம் வெளிநாட்டுக்கெலாம் போகணும்ன்னு ஆசை ரொம்ப இருக்குது அப்புறோம் சிட்னி அது மெல்பர்ன் கிரிக்கெட் கிரௌண்டில் இருக்கிற சிட்னி கிரௌண்ட் அது வந்து உள்ளதிலயே பெரிய கிரிக்கெட் கிரௌண்ட் அது அதிய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு அப்புறோம் தாஜ்மகாலில் வந்துட்டு அம்மையப்பனில் வந்துட்டு அம்மாவுக்காக கட்டிருக்கிராப்ல அதையும் பார்க்கணும்ன்னு ஆசை